எங்களை சுற்றி இருக்கற ஏடிஎம் எல்லாமே ரொம்ப நல்ல நிலமைல தான் இருக்குது போய் பணம் எடுக்கிறத்துக்கு மற்ற விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப நல்லாவே ஹெல்ஃபுல்லாவே இருக்குது இப்போ வந்து எப்போ பண பற்றாக்குறை ஏற்பட்டுச்சு அப்படினா லாக்டவுன் போட்டுருந்தாங்கள கொரோனா டைமில் அப்போ போட்ருக்கம் போது வெளியில் வேலை போ பார்க்கக்கூடாது ஏன்னால் வந்து லாக்டவுன் போட்டுருந்ததுனால வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும் வெளியில் போககூடாது அந்த நிலமைல வந்து ரொம்ப பண பற்றாக்குறை ஏற்பட்டுச்சு அது மட்டும் இல்லாமல் பேங்க்ஸுக்கோ ஏடிஎம்ஸ்க்கோ போக ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு பேங்க்ஸுக்கு போக முடியாது ஆனால் ஏடிஎம்ஸ்க்கு போய் எடுக்கலானா ஏடிஎம்ஸில் வந்து ரொம்ப க்ரௌடாக இருக்கிறதுனால அங்கேயும் போய் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இந்த மாதிரி கொரோனா டைமில் தான் எங்களுக்கு வந்து பணம் பற்றாக்குறை வந்து அதிகமாக இருந்துச்சு